உங்களுக்கு வந்து என்ன சாப்பாடு செய்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுனால் எனக்கு வந்து நண்டு குழம்பு செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அது வந்து நண்டை எடுத்து அதை இடித்து அதை பிழிஞ்சு அதை எடுத்து அதுக்கப்புறம் சமையல் செய்யணும்னு சொல்கிறாங்க அது வந்து எனக்கு வந்து நண்டுனாவே கொஞ்சம் பயம் அதனால் வந்து அந்த நண்டை இடித்து குழம்பு செய்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அதுக்கப்புறம் வந்து புதினா ரைஸ் செய்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது புதினாவை வந்து பச்சையாக அரைத்து அதை செய்யணுன்றாங்க அதை வந்து பச்சையாக அரைத்து வந்து செஞ்சால் அது வந்து சரியாக வரமாட்டேங்கிறது அதனால வந்து எனக்கு அந்த ரெண்டு இது செய்கிறதும் ரொம்ப கஷ்டமா இருக்குது